நாங்கள் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு எங்கள் அப்பாவுங்களெலாம் வந்து அவங்க சிறுசுலேருந்தே மீன் பிடிச்சி பழகிருக்காங்க அதை பார்த்து நாங்களும் பழகினோம் இப்போ நாங்களை அவங்க ஆற்றுல போய் பிடிக்கும் போது மண் புழு அது இதுன் தேவையானது போட்டு பிடிப்பாங்க நாங்களெலாம் அப்படி இல்லை நாங்கள் பக்கத்தில் போய் வாய்க்காலில் ஆற்றுலெல்லாம் பிடிக்க போகும் போது ஷால் போட்டு பிடிப்போங்க ஷால் போட்டு பிடிக்கிற மீனை எடுத்துகிட்டு வந்து சமைச்சி சாப்பிடுவோம்